ஹலோ மேம் நான் ஜெரின் சாஃப்ட்வேரு இன்ஜினியர் பேசுகிறேங்க மேம்

ஆ மேம் நாங்கள் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான் மேம் ஒரிஜினல் பேக்கேஜ் தான் மேம் போட்டு கொடுத்துருக்கோம்

ஆ ஓகே மேம் அந்த ஆப் இல்லாட்டி அந்த ஆ ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்க மேம் அப்டி இல்லாட்டி அப்போயும் எரர் காட்டுச்சுனா கால் பண்ணுங்க மேம் திரும்பி நாங்கள் நேரில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் மேம் ரெக்டிஃபை பண்ணிருவோம் மேம் ஆ ஓகே மேம்